விஷ்ணுபிரியா விஷ்ணுபிரியா செல் சென்டராங்க ஆ ஆ ஆ ஆ மேம் எனக்கு வந்து மொபைல் வாங்கணும் உங்கக்கிட்டே என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஓகே மேம் இப்போது எந்த ப்ரைஸில் மினிமமாக எந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டாட் ஆகுது மேம் ஃபோனோட ப்ரைஸு ஆ ஓகே மேம் ஆ ஆ ஆ ஆஃபர்னா எவ்வளோ மேம் அது எவ்வளோ ஜிபி ரேம்ப்பு இந்த ஸ்டோரேஜுலாம் அதிகமாக இருக்குமா மேம் அந்தமாதிரி ஃபோன் வேணும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்தமாதிரி மொபைல் ப்ராண்டு சொல்லுங்கள் ஆ சரி மேம் ஓகே மேம் ஆனால் ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னா டவர் அதிகமாக தேவைப்படுமா நெட் அதிகமாக யூஸ் ஆகுமா மேம் இல்லை எப்படி என்ன எனக்கு ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் வாரண்ட்டிலாம் இருக்குது தானே மேம்

ஓகே மேம் வாட்டர் தண்ணிலாம் பட்டுச்சுன்னா சீக்கிரம் வீணாகிடாதுல ஏன்னா இப்போது இருக்க இப்போ இருக்கிற மொபைல் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச்லேலாம் வாட்டர் ப்ரூஃப் இருக்குதுல்ல அதுமாதிரி மொபைலுக்கெல்லாம் இருக்கா மேம் ஓகே மேம்

ஒன் ப்ளஸ்ஸுனா வாரண்ட்டி எவ்வளோ மேம் எத்தனை இயருக்கு மேம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கா மேம் அது வந்து இப்போது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க ஓகே மேம் ஃபிஃப்டி ஓகே மேம் ஓப்போ மொபைல் இருக்கா மேம் ஆ ஆ கேமரா நல்லாயிருக்குமா மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அகைன் கால் பண்ணுறேன் எனக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மொபைல் வேணும்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அகைன் கால் பண்ணுறேன் மேம் ஆ தேங்க்ஸ் மேம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ஓகே மேம்